நான் என்னோடய உடம்பு ஆரோக்கியத்துக்கு வந்து நான் டெய்லியும் வந்து ஜாக்கிங் செய்வேன் ஓடுவேன் அதிகமாக வந்து வீட்டில் வந்து கொண்டக்கடலை முட்டை அதெலாம் எங்கள் வீட்டில் காலைல வெறும் வயித்தில் ஊற வைத்து அப்படியே பச்சையா சாப்பிட்டு எங்கள் ஊரு ஏரிக்கு வந்து நான் மட்டும் டெய்லியும் ஒரு டெய்லியும் ரெண்டு ரௌண்டு காலைல ரெண்டு ரௌண்டு ஈவினிங் ரெண்டு ரௌண்டு டெய்லியும் ரெண்டு ரௌண்டு ஓடி ஓடி ஜாக்கிங் செய்வேன் கீழே உட்காந்து கீழே படுத்துக்கின்னு தண்டால் எடுப்பேன் இதே மாதிரி வந்து பல இதில் பண்ணுவேன் ஓடுவேன் கை இந்த மக்குள்ஸ் அடிக்கிறது ஜிம்முக்கு போவேன் அப்புறம் வீட்லே வந்து நான் ரொம்ப வந்து கால உட்காந்து மடக்கி மடக்கி எழுந்துறது காலை மடக்குறது கையை மடக்குறது அப்புறம் வீட்டுக்குள்ளே சும்மா வீட்டுக்கு பின்னாடி அப்படியே ஒரு இடம் இருக்குது வீட்டுக்கு பின்னாடி சுற்றி சுற்றி சுற்றி ஒரு ஒரு ஒரு கிலோ மீட்டர் ஓடுகிற அளவுக்கு டெய்லியும் வந்து ஜாக்கிங் ஓடின்னே இருப்பேன் ஓடுவது ரொம்ப வந்து எப்படின்னா கையில் வந்து ஷு காலில் ஷூ போட்டுக்கின்னு ஒரு சாக்ஸு ஒரு பனியன் போட்டுக்கின்னு நல்லா ஓவர் ஸ்பீடு ஸ்பீடா ஓடுற ஓடுகிறது அப்புறம் ஸ்லோவா ஓடுகிறது அப்புறம் மேலே வந்து தண்டாலு எடுக்கிறது க மேலே ஒரு மரக்கிளைய பிடிச்சி நான் தண்டால பிடிச்சி தண்டால் அப்படியே உட்காந்து உட்காந்து நின்று நின்றுட்டு ஏறி ஏறி ஏறி இறங்குற மாதிரி தண்டால் செய்வேன் அதிகமா ஓடிட்டு வரும் போது உடனே தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு செர்டைன் ஒரு அஞ்சு நிம் சிண்டு தான் தண்ணி குடிக்கணும் தண்ணி ஃபுல்லா குடிக்கணும் அது மாதிரி காலைல வந்து அவித்த முட்டையும் ஊற வைத்த கொண்டக்கடலையும் நல்லா சாப்பிட்டு ஜாக்கிங் செய்யணும் ஓகேவா